என்னோட பகுதியில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடந்துட்ருந்துச்சி கீழடின்னு சொல்லக்கூடிய எடம் வந்து இங்கே எங்கள் பக்கத்தில் தான் இருக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்கில் அதுலேந்து வந்து நிறையா பழங்கால பொருள்லாம் வந்து எடுத்தாங்க அதில் வந்து இப்போ வந்து தொல்காப்பியம் அவங்களால வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது வந்து ரொம்ப பெருமைக்குரியது தான் நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இது வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா வந்து பாரம்பரியமானது நிறையா இருக்கு காரைக்குடியில் காரைக்குடினாலே வந்து செட்டிநாடு அது தான் ஃபேமஸ் இங்கே இருக்கிற வீடுங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான வீடு ஒன்றும் ஒன்றும் ஒரு ஒரு அமைப்பில் இருக்கும் இங்கே வந்து இங்கே உள்ள வீடுலாம் பாக்கிறதுக்காகவே வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க எல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கும் எல்லாம் வந்து ஒரிஜினல் மரத்தால் செஞ்சுருப்பாங்க அந்த மாரி வந்து நிறையா பாரம்பரியமானது இருக்கு